அந்த மாதிரி நம்ம அநியாயமாக பாரபட்சமாக வந்து நிறையா செய்திங்களை வந்து தப்பு தப்பாக போடுகிற போடுகிறாங்க ஒவ்வொன்று அதில் உண்மையே இருக்காது முக்கால்வாசி இது வந்து பொய்யாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து செய்தியில போடுவாங்கள் இது வந்து நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா இதை யூடியூப்ல வந்து டிடிஎஃப் வாசனுன்றது ஒருத்தனை தெரிஞ்சிருக்கும் அவனை அவன் மேலே வந்து இப்போ வந்து தவறான புகார் ஒன்று சின்னதாக செஞ்சாலும் அது பெரிய லெவல்ல பேசப்பட்டு அதை வந்து பெருசாக சித்தரிக்கப்பட்டு அவனை வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து கொண்டு வந்து அவன் மேலே தப்பாக ஒரு புகாருங்கள் வந்து இப்போ கடைசியா கார்ல போகும்போது ஃபோன் பேசிட்டு போனான்றது வந்து ஒரு பெரிய புகாராக எழும்பி அதுக்கப்புறம் அது இல்லை அது தப்பு இல் தப்பு என் மேலே வந்து தப்பான புகார் கொடுத்தாங்கன்ட்டு அவனே சொல்லி அதெல்லாம் வ செய்தி பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்து அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க எனக்கு இப்போ ரீசெண்ட்டாக நான் பார்த்ததுன்னா அது தான் டிடிஎஃப் வாசன்து தான் இதெல்லாம் இதை இதை வந்து அவங்க வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருவாங்க இது தான் அநியாயமாவும் பாரபட்சமாகவும் பாது பார்க்காமையே வந்து அடுத்தவங்க மேலே வந்து போலியாக வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்து செய்திகளை வந்து வெளியிட்டிருவாங்க